என் ஊரை பொறுத்த வரை அது ஒரு கிராமம் தான் அந்த கிராமத்தில் வந்து பக்கத்து வீட்டில் இருக்கவங்க பேசுகிறது இந்த மாதிரி ஊரை சுற்றி சொந்தம் தான் இருகாங்கள் ஒவ்வொருத்தவங்களும் அந்த நம்மள வந்து பார்த்துக்குறது இந்த மாதிரி நம்மள ட்ரீட் பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் கிராமத்தில் கோவிலுக்கு போகிறது திர்லா டைமில் வந்து ஊரை சுத்துகிறது இந்த மாதிரி விஷயோலாம் வந்து கிராமத்தில் பிடிக்கும் ஏன் கிராமோனாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும் என் கிராமத்தில் வந்து ஊரில் இருக்கவங்க எல்லோரும் ஒன்று சேர்ந்து அன்னதானம் போடுகிறப்ப இந்தமாதிரி டைம்லலாம் வந்து எல்லாம் ஒன்று கூடி இருப்போம் சொந்த பந்தங்களெலாம் வீட்டுக்கு வரப்போது கிராமத்தில் இருக்கவங்கலாம் ரொம்ப சந்தோசமாக எல்லோரும் ஒன்னாக சேர்ந்து கொண்டாடுவோம் இதென்ன இந்த மாதிரி ஒவ்வொரு கிரா ஏதாவது ஒவ்வொரு ஃபங்ஷன்கும் நாங்கள் எங்கள் சொந்த பந்தத்தை கூப்பிட்டு எங்கள் கிராமத்தில் நிறையா ஃபங்ஷன் நடக்கிறதுனால நாங்கள் கூப்புடுகிறதுனால இந்த ஃபங்ஷன்குலாம் வந்து இதை வந்து அந்த காலத் அதாவது ஹிஸ்டாரிகல் ப்லேஸ் வரலாறு நிறஞ்ச ஊரு அப்படினு சொல்கிறப்ப எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் நம்ம ஊரை வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குது வரலாறு நெறஞ்ச ஊர் அப்படினு தெரிஞ்சிருக்குது இது வரலாறு பெற்ற ஊர் அப்படின்றதுனால எனக்கு ரொம்ப பிடிக்கும் எங்கள் ஊரை